தமிழ் வந்து நம்ம கலாச்சார மொழி தமிழ் வந்து த முன்னோர்கள் தோன்றியதிலிருந்தே நம்ம தமிழ் மொழி இருக்குது தமிழ் பேசுவதால் எல்லா மக்களுக்கும் நல்ல இது நம்ம வந்து எல்லா நாட்டிலியும் தமிழ் பேச சொல்லி சொல்லிக்கிட்டிருக்காங்க தமிழ் வந்து ஆதி காலத்துலேருந்தே தொடங்கினது திருவள்ளுவர் காலத்துலேருந்து தமிழ் வந்து தோன்றியது தமிழ் வந்து எல் எல்லா நாட்டுக்கும் முக்கியமான மொழியாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக தமிழ் நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி ரொம்ப முக்கியம் தமிழை பற்றி சொல்லவே வேணாம் நிறைய தமிழ் வந்து ஈஸியாக இருக்கும் தமிழ் இப்போ ஒரு மாணவன் தமிழ் படிக்கிறான் என்றால் மாணவி தமிழ் படிக்கிறாள் என்றால் அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இலக்கணலான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தமிழ் படிக்கலாம் தமிழ் கண்ணை மூடிகிட்டு நம்ம தமிழ் படிக்கலாம் பிற மொழிகள் ஆங்கிலேயர் இருந்த காலத்தில் வந்து ஆங்கில வந்து தமிழ் மொழியை தடுத்து ஆங்கிலந்தான் பேசணும் என்று ஒரு முடிவெடுத்தாங்க அப்போது காந்தியடிகள் என்ன பண்ணாங்கனால் அகிம்ச முறையில் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் மொழிதான் முக்கியம் நம்ம நாட்டை பாதுகாத்ததும் நாம் தமிழ் மொழிதான் வரணும் தமிழ் மொழியைதான் கொண்டு வரணுன்னு சொல்லி நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு இப்போ உள்ள காலகட்டத்தில் தமிழ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தமிழ் பேசறதுனாலேயும் தமிழ் படிக்கறதுனாலேயும் நம்மளுக்கு நல்ல வேல்யூ இருக்குது நல்ல வேலை கிடைக்கும் தமிழ் தமிழ் மொழி வந்து முன்னலேருந்தே தமிழ் அரசர்கள்லேருந்து புலவர்கள்லேருந்து எல்லாம் தமிழ் மொழியே பயின்று அதை எழுதி ஓலைச்சுவடிகள்லாம் எழுதி நிறைய இது பண்ணியிருக்காங்க அதுலேருந்து இப்போ உள்ள கவிஞர்கள்லாம் அந்த நாவல் நாவல் எழுதுவது நிறைய கவிதை எழுதலாம் நாவல் எழுதுவது கதை எழுதுவது இந்த மாதிரி நல்ல போயிட்டிருக்கு தமிழ் ஸ்கூலில் நிறைய வேகன்சி அதிகமாகவே இருக்கிறது தமிழ் பற்றி தமிழ் என்னன்னால் நம்ம எதும் சொல்லவும் முடியாது தமிழ் பற்றி நிறைய இருக்குது நான் எதை சொல்கிறதுனே எனக்கு தெரியல தமிழ் பேசுகிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தமிழ் மொழியை நம்ம தமிழில் பேசுகிறது நம்மளுக்கு ஒரு பாக்கியம் நம்மளுக்கு அது தமிழ் மொழி பேசுகிறதுனால நல்ல வேலைக்கு போகலான் நல்ல தமிழ் படித்தா நல்ல வேலைக்கு போகலாம் நல்ல இடத்துக்கு போகலான் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வேகன்சி அதிகமாக இருக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளுக்கு தமிழ் வேகன்சி தான் அதிகமாக இருக்குது நம்ம தமிழ் பேசுறதில் நம்ம படிக்கிறதில் எல்லாத்துலேயுமே தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம் தமிழில் ஒரு பாட்டாக இருக்கட்டும் நம்ம பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே தமிழில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமாக இருந்துக் கிட்டிருக்கு இப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம நம்ம நம்ம நம்ம பேசுறதில் தான் இருக்குது தமிழ் எப்படின்ட்டு வருங்காலத்தில் தமிழ் இன்னமும் தலை உயர்ந்து நிற்கணும் தமிழ் வந்து இன்னும் வளரணும் நல்லா வளரணும் எல்லா நாட்டுக்கும் போகணும் எல்லா இடத்துலியும் தமிழ் பேசணும் தமிழ் மொழி எல்லா மொழிலியுமே எல்லா வேறே வேறே மொழி பேசுகிறவங்களும் தமிழ் பேசணும் முக்கியமாக கேரளா அந்த மாதிரி சைடில் தமிழ் பேசுவாங்க ஆனால் அந்த தமிழ் கொச்சை தமிழ் வேறே மாதிரி இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஒரு தமிழராக இருந்து தமிழ் பேசுறோங்கிறதே ஒரு நல்ல ஒரு இது கருத்து கருத்துதான் நம்ம தமிழ் வந்து எதனால் பேசுகிறோம் நம்ம இங்கே பிறந்ததுனால பேசுறோம்லான் இல்லை வெளி நாட்டில் உள்ளவங்க கூட தமிழ் பேசிக்கிட்டுதான் இருக்காங்க தமிழ் எல்லா இடத்துலியும் உயர்ந்தது தமிழ் மட்டுந்தான் தமிழ் மொழி மட்டுந்தான் எல்லா இடத்துலயுமே உயர்ந்ததாக உள்ளது எல்லா இடத்துலியும் தமிழ் ரொம்ப முக்கியமாக பேசிட்டிருக்காங்க தமிழ் நமக்கு ரொம்ப முக்கியம் தமிழை வந்து எதனால் நம்ம எடுக்கறோனால் அது ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை தமிழ் மொழி மாதிரி எங்கேயும் இல்லை தமிழில் தான் பேசணுன்ட்டு இருக்குது நம்ம தமிழ்தான் பேசணும் இங்கிலீஷும் கற்றுக்குலாம் இருந்தாலும் அதுக்கும் தமிழில்தான் வந்து எல்லாரும் கருத்தை சொல்லுவாங்க